நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டுபேர் ஆம்பளை பசங்கள் தான் இருக்கோம் சமைக்கிறது பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும்னு கிடையாது ஆம்பளையும் சமைக்கிறாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் ஷிப்பில் பெரிய பெரிய கல்யாண மண்டபத்திலாம் ஆம்பளைங்க தான் அதிகமாக சமைப்பாங்க பொம்பளைங்க யாரும் அதிகமாக சமைத்து நான் பார்த்தது இல்லை சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டும் ஆம்பளை பசங்கள் தான் நானே குழம்புலா குழம்புனா நான்வெஜ் நல்லா செய்வேன் வெஜ் அவ்வளவா செய்ய மாட்டேன் எனக்கு வெஜ்ஜு பிடிக்காது நான்வெஜ் நல்லா செய்வேன் அதுமாதிரி முட்டையை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறையா செய்வேன் எங்கள் வீட்டில் ரெண்டும் ஆம்பளை பசங்கள்தான் என் அண்ணண் அவங்க எனக்கு ஒரு அண்ணண் நான் ரெண்டு பேர் தான் எங்கள் அம்மாவுக்கு நாங்க ரெண்டு பசங்கள்தான் பொம்பளை பிள்ளையே கிடையாது எங்கள் ஃபேமிலிலேயே பொம்பளை பிள்ளையே கிடையாது எங்கள் எங்கள் ஃபேமிலியில் பொம்பளை பிள்ளை கிடையாதுன்னா எங்கள் அப்பாவோட அண்ணணுக்கெல்லாம் அப்பாவோட அண்ணனுக்கு மட்டும்தான் மூணு பொம்பளை பசங்கள் அந்த மூணு பொம்பளை பசங்களுக்கும் ஆம்பளை குழந்த தான் எங்கள் வீட்டு ஃபேமிலியில் எல்லாரும் ஆம்பளை தான் அதிகம் பொம்பளை ஆள் கம்மிதான் குழந்தைகள்ல சொல்லப்போனால் அதனால் இந்த வேலை அந்த வேலைன்னு கிடையாது நானே எங்கள் வீட்டை கூட்டுவேன் சில நேரத்தில் நானே எங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுப்பேன் துணி என் துணி நானே துவைச்சி போட்டுப்பேன் சின்ன சின்ன ஹெல்ப் அம்மாவுக்கு செய்வேன் காய்கறி அரிஞ்சு கொடுப்பேன் ஒலை வச்சு அம்மாவை ஒலை வைக்க சொல்வேன் நானே சமைப்பேன் அடுப்பு அடுப்புலாம் இருந்து சமைப்பேன் நான் சமைத்தா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி போடுவேன் முட்டை கிரேவி செய்வேன் சூப்பராக முட்டை சம்மந்தமாக நிறையா செய்வேன் அதில் இன்னும் இதில் பெண் பொம்பளை வேலை ஆம்பளை வேலையெல்லாம் கிடையாது இப்போ துபாய் எங்காச்சும் எங்கள் மாமாலாம் துபாயில்தான் இருக்காங்க அவங்களாம் அவங்களா தனியாக சமைத்துக்கிட்டு அவங்க தனியாக சாப்புடுறாங்க சமைக்கிற வேலை இப்போ பொம்பளை பிள்ளை தான் சமைக்கணும்லாம் அதுலாம் ஒன்றும் கிடையாது ஆம்பளையும் சமைப்பாங்க என் குடும்பத்தில் நான் சமைப்பேன் எங்கள் மாமாலாம் நல்லா சமைப்பாங்க எங்கள் பெரிய மாமாலாம் துபாயில் இருந்தவர் அவர் சூப்பராக சமைப்பார் எங்க சின்ன மாமாலாம் எங்கள் அக்காவோட ஹஸ்பெண்ட் மூணு மாமாவும் மூணு அத்தானும் நல்லா சமைப்பாங்க அத்தான்லாம் வேற லெவலில் சமைப்பார் எங்கள் அக்காவை விட எங்கள் அத்தான் செய்கிறதுதான் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் அதேமாரி எங்கள் வீட்டில் நான் செஞ்சால்தான் எங்கள் வீட்டில் இது பண்ணுவாங்க எனக்கு நானே செஞ்சுப்பேன் ஆனால் அடிக்கடி எனக்கு என்னென்ன தேவையோ நானே யூடியூப் பார்த்து என்னென்ன இது பண்ணுறது பார்த்து செய்வேன் அதுமாதிரி நிறையா வெங்காயம் அரிஞ்சு போட்டு வெங்காய குழம்பு வைச்சா ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது பொம்பளைங்கதான் சமைக்கணும் ஆம்பளைங்க அடுப்பாங்கரை போகக் கூடாது அதுலாம் இல்லை பொம்பளைங்கதான் சாமா விளக்கணும் ஆம்பளைங்க சாமா விளக்கணுன்லான் கிடையவே கிடையாது அவங்களுக்குல்லாம் செஞ்சா ஒரு ஹெல்ப் அவுங்களுக்கு கொஞ்சம் அவங்க தான் செய்யணுமா அவங்கள் இது என்ன இது செய்கிறதுக்குன்னு அவங்க பொறந்து வளர்ந்தாங்களா இல்லை இங்கே எல்லா வேலையும் பொது தான் அது பாக்கிற கண்ணோட்டத்தில் தான் இருக்கு நான் நல்லா எங்கள் வீட்டில் கூட்டுவேன் இது பண்ணுவேன் எனக்கு கோலம் கோலம் போட தெரியாது கோலம் நான் அதலாம் கோலம்லாம் போட்டது இல்லை மற்றபடி கூட்டுவேன் வீட்டை கூட்டி பெருக்கி போட்டு வச்சுப்பேன் கொல்லைப் பக்கோலாம் பெருக்கி போட்டுருவேன் சாமலாம் இருந்தால் கொண்டாந்து கிச்சனில் இந்த இதில் வாஷ்பேஷின்ல கொண்டாந்து போட்டுருவேன் காய்கறி நிறையா நறுக்கி கொடுப்பேன் குழம்புக்கு தேவையான இன்க்ரிடியன்லாம் எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துருவேன் மற்றபடி துணி துவைச்சிப்பேன் வாஷிங் மிஷின் இருக்கு இருந்தாலும் கையால் துவைக்குறதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கையால் துவைச்சிப்பேன் வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுப்பேன் அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்ணுவேன் அதுமாதிரி வீட்டை சுத்தம் பண்ணி என்னால் முடிஞ்சது இந்த வேலைனா இதுவும் கிடையாது என்னால எல்லா முடிஞ்ச வேலையை செய்வேன் செஞ்சுகிட்டு தான் இருக்கேன் இப்போ பெண்கள்தான் செய்யணும் ஆண்கள் செய்யக் கூடாதுன்னு அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் பொதுதான் இந்த உலகத்துல பொறந்தவங்க எல்லோருமே பொது தான் அந்த வேலை செஞ்சால் நல்லது இப்போ கூட்டுறதுனால முதுகுக்கு நல்லது சாமா விளக்கறதுனால கைக்கு நல்லது பாத்திரம் விளக்கறதுனால கைக்கு நல்லது காய்கறி சமைக்கறது நம்ம நம்மளுக்கு ஒருத்தவங்க கையை எதிர் பார்க்க வேணா சமையல் கத்துக்கிறது நல்லது தான் அடுத்தவங்க கையை எதிர்பாக்கக் கூடாதில்ல அதான் சொல்கிறாங்க அது தனியாகவே சமைத்து சாப்புடுறது கூட சமைக்கிறது நல்லது தான் அது தான் வாழ்க்கைக்கு அதான் ரொம்ப உதவும் கடையில் சாப்புடுறத விட வீட்டில் நம்மளே சமைத்து சாப்புடுறதுதான நல்லது அதனாலதான் எல்லா வேலையும் பொதுவான வேலைதான் பெண்கள்தான் செய்யணும் அவசியம் கிடையாது ஆண்களும் செய்யலாம் ஏன் இப்போ ஆண்கள் செய்கிற வேலை பெண்கள் ட்ரையின் ஓட்டுறாங்க ஏரோபிளேன் ஓட்டுறாங்க இன்னும் நிறையா பெண்கள் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அதுமாதிரி ஆண்களும் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அதுமாதிரி எல்லாம் பொது தான் போலீஸ்லேயும் இப்போ ஆம்பளை போலீஸ் அதுவும் வேலை தான் காவல் துறையும் ஒரு வேலை தான் இதுமாதிரி ட்ரையின் ஓட்டுறதும் ஒரு வேலை தான் கப்பல் ஓட்டுறதும் மொத கொண்டு வேலைதான் அந்த வேலையிலேயும் பெண்கள் தான இருக்காங்க எல்லா வேலையும் கொஞ்சம் நாள் சமைக்கிறத்துக்கே பெண்கள் மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆண்களும் செய்யலாம் நான் எல்லாம் நிறையா நல்லா சமைப்பேன் நிறையா செஞ்சுருக்கேன் அடிக்கடி நான்தான் எங்கள் வீட்டில் சமைப்பேன் அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்பாக இருக்கு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வாங்க